ஆ ஹலோ ஆ ஆமாங்கண்ணா ஆ நம்மள்ட்ட காய்கறி இருக்குதுண்ணா ம் நம்ம கிட்டே அவரைக்கா வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி இது மாதிரி எல்லா காய்கறியுமே இருக்குதுங்கண்ணா உங்களுக்கு என்னங்கண்ணா வேணும் ஆ சொல்லுங்கண்ணா ஆ அவரைக்காயில் கால் கிலோ ஆ அடுத்ததுங்கண்ணா ம் கத்திரிக்காயில் அரை கிலோ ஆ அப்புறங்கண்ணா ம் கேரட்டில் கால் கிலோ ஆ அப்புறங்கண்ணா ஆ வெங்காயம் ஒரு கிலோ ஆ சரிங்க அப்புறங்கண்ணா ம் நம்ம கிட்டே பார்த்திங்கனா புதினா தழை கொத்தமல்லி தழை துளசிக்கீரை இது மாதிரி எல்லா கீரையும் இருக்குதுங்கண்ணா உங்களுக்குண்ணா ஆ அதல்லாம் இருக்குதுங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சிறு கீரையில் ரெண்டு கட்டுங்கண்ணா அப்புறங்கண்ணா ம் ஒரு கட்டு பத்து ரூபா தான்ங்கண்ணா ம் ம் நம்ம கிட்டே எல்லாம் டெய்லி வர்றது தான்ங்கண்ணா ஒரு நாள் வந்ததை அடுத்த நாள் வைச்சிருக்க மாட்டோம்ங்கண்ணா ஆ காய்கறிலாம் நம்மட்ட ஃரெஷ்ஷாக தான்ங்கண்ணா இருக்கும் ம் ஆ நேர்லேயே வந்துடுங்கண்ணா நேர்லேயே வந்து கொடுத்துருங்க நான் இல்லைன்னா கூட பசங்க இருப்பாங்க அவங்க கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்கண்ணா ஆ சேரிங்கண்ணா ம்